ஹலோ கார்த்திக் ஆ சார் வணக்கம் நான் சுவாமிநாதன் சொல்லிட்டு மாலையீட்லேருந்து பேசுகிறேன் சார் எனக்கு வந்து ஒரு நாலு சாப்பாடு வேணும் அப்றம் ஒரு நண்டு ஃப்ரை வந்து ஒரு ரெண்டு வேறு என்ன சார் இன்னைக்கி ஸ்பெஷலு நம்ம இதில்

சரிங்க ஓகே சரி சரி மட்டன் வகையில் என்ன சார் இருக்குது ஆ சரி குடல் இருக்குதுங்களா குடல் குடல் சரிங்க ஓகே அப்போ குடல் க்ரேவி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அப்றம் முட்டை மாஸ் இருக்குதுங்களா சரிங்க முட்டை ஆ ஃபுல் மாஸே ஒரு ரெண்டு கொடுத்துடுங்க ஆ அதுக்கப்றம் வேறு என்ன சார் இருக்குது காடை இருக்குதுனு சொன்னீங்களா காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ்வுனா எப்படி தருவீங்க பொரித்து எண்ணெயில் பொரித்திருப்பாங்களா சுக்கா மாதிரி பண்ணி தருவீங்களா பொரித்து கொடுப்பீங்களா ஆ சரி அப்போ குழம்பு இல்லை இல்லை எண்ணெயில் போட்டது வேணாம்ங்க சுக்கா மாதிரியே போட்டுருங்க ஏன்னா காடை வந்து க்ரேவியாக போட்டா சலசலப்பாக இருக்கும் நல்லாயிருக்காது நீங்கள் அதை அப்டியே கொஞ்சம் பெப்பரை போட்டுங்க சுக்காவை போட்டு கொடுத்துருங்க அது நல்லாயிருக்குன்னு நெனைக்கிறேன் சரிங்க இப்போ நம்ம இதை வந்து வீட்டில் கொடுத்துட்லாங்களா நம்ம வீட்டுக்கு நம்ம மாலையீடுட்டே வந்துவிட்டு நம்ம தம்பிட்டே இந்த நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள் நான் அங்க வந்து வந்து வாங்கிக்கிறேன் ஆ ம் ஆ சரிங்க சார் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்து விட்ற மாதிரி பார்த்துக்குங்க ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா ம்